எனக்குப் பிடிச்சது உணவு வகை அப்டிலாம் இல்லைங்க பசிக்கிற நேரத்தில் எது கொடுத்தாலும் எனக்கு அது பிடிக்கும் அது எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடாதான் எனக்குப் பிடிக்கும் வெளில போய்விட்டு சாப்படுறதுலாம் ரொம்ப ரேரு தான் எங்கள் வீட்டில் அப்படி வ எந்தத் தொல்லையும் இல்லாமல் அப்டே நிம்மதியாக உட்காந்து சாப்படுறது எனக்குப் பிடிக்கும்